யா இப்போது ஊடகங்களெலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உண்மையாகதான் காட்டப்படுது சில விஷயங்கள் வந்து உண்மையாகதான் இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் எங்கள் சைடு வந்து அதிகமான செய்தித்தாள்கள் அப்படினா தினகரன் தினமணி தினதந்தி இதலாம்தான் சென் செய்தி சேனல்கள் அப்படின்னு பார்த்துகிட்டோம் அப்படின்னா சன் நியூஸு அப்புறம் வந்து சன் நியூஸ் தான் அதிகமாக எல்லாேரும் பார்ப்போம் இன்னொன்று வந்து புதிய தலைமுறை பாலிமர் இதெலாம் வந்து அதிகமாக பார்க்குறது உண்டு